ஹலோ ஆ ஹலோ காய்கடை காய்கடைங்களா ஆ ஃப்ரூட் ஃப்ரூட் ஆ ஓகே ஓகே ஃப்ரூட் ஸ்டாலுங்களா சரிங்க நம்மளுதில் ஒரு ஃபங்க்ஷன்னு ஒன்றுங்க நம்ம ஆடி பதினெட்டு கழிஞ்சி நம்மளது வீடு கிரகப்பிரவேசம் வச்சுருக்குறேங்க நமக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்ஸு இந்த வெஜிடபுள்ஸ் இந்தமாதிரி ஐட்டம்ஸ்ஸெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது எப்படி வெஜிடபுள்ஸ்ஸெலாம் என்ன கேஜி என்ன எப்படி போய்கிட்ருக்கு ஆப்பிளெல்லாம் என்ன

ஓகே ஓகே ம் ம் சரிங்க நமக்கு தக்காளி மெயின் வந்து தக்காளிக்கு நமக்கு தேவை இந்த ஆனியன் ஐட்டம்மு பச்சை மிளகாய் அப்புறம் உருளைக் கிழங்கு அப்புறம் அந்த பீன்ஸ்ஸு கேரட்டு இந்தமாதிரி ஐட்டமெல்லாம் தேவைப்படுதுங்க நமக்கு இது ஆ ஆ ஓகே ஓகேங்க ஆனால் வெஜிடபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் சரி சரிங்க ம் ம் நேரில் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன வெஜிடபுள்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துர்றேங்க ஆ நீங்கள் அதன்படி நீங்கள் ஆட்ரு எடுத்துக்கோங்க எனக்கு ப்ரைஸ் என்னென்றது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அனுசரித்து கொஞ்சம் பண்ணிக்கொடுங்க சரிங்களா ஆமாம் ஆமாங்க சரி ஓகே ஓகே ரொம்ப நன்றி நான் கரெக்டாக நான் கூப்புட்றேன் நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு எடுத்துவிட்டு நான் உங்களுக்கு கூப்புட்றேன் சரிங்களா

ஆ சரி ஓகே ஓகே ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ஓகே அப்படிதான் நான் வரேன் ஆ ஆ ஓகேபா